தமிழ்நாட்டில் பிரபலமான உணவுன்னா களி கூழை தான் சொல்லுவேன் வெளிநாட்டில் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க ஃபேமஸான சாப்பாடே களி கூழ் மட்டுந்தான் வெளியிலருந்து வந்தவங்க எல்லாருமே நாண்வெஜ்ஜுக்கு களி கூழ் வாங்கி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் அதான் ஃபேமஸு இந்த ஒகேனக்கல் சைடு எல்லாம் மீன் குழம்பு களி எல்லாம் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் வந்து ஒரு நாள் டிரை பண்ணி பாருங்கள் வெளியிலருந்து வரவங்க எல்லா அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் ஃபேமஸே களி கூழ்தான் கம்பங்கூழ் எங்கள் பார்த்தாலும் இருக்கும் நீங்களும் வந்து சாப்பிடுங்க வெளிநாட்டுலருந்து வரவங்க எல்லாம் அதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாண்வெஜ்ஜோட சேர்த்துக்கின்னு ஒகேனக்கல் தர்மபுரி வந்தீங்கள்னா ஒகேனக்கலை விசிட் பண்ணிவிட்டு போங்க அங்கே வந்து மீன் கொழம்பு களி எல்லாம் நல்லா இருக்கும் அங்கேயும் தமிழ்நாட்டோட ஸ்டைல்லதான் போடுவாங்க கம்பங்கூழ் வந்தீங்கள்னா எங்கேயாவது வச்சியிருப்பாங்க அங்கேயும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் நல்லா டிரடீஷ்னலாக தான் சுத்தமாக தான் இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு இருங்கள் அதுவும் நல்ல உணவுதான் மக்களையெல்லாம் ஃபுல்லாக அதுதான் ஹெல்தியான சாப்பாடு தமிழ்நாட்டோட பாரம்பரிய சாப்பாடே அதுதான்